நம்பளுடைய பாரம்பரிய விளையாட்டு அப்புடின்னு பார்த்தம்னா மா ஏறு தழுவுதல் அதாவது மாடு பிடிக்கிறது இது நம்முடைய பாரம்பரிய விளையாட்டு இதை கிராமம் பற்றிய கலாச்சாரத்தை சொல்லுது அப்புறோம் உறி அடிக்கிறது ஒரு பெரிய பானையை கட்டிவிட்டு அத வந்து உறி அடிக்கிறது அப்புடின்றதுலாம் நம்முடைய கலாச்சாரத்தை செய்யுது அந்த பாரம்பரிய விளையாட்டுக்கள் எல்லாத்தையும் நம் சில பேர் சேர்ந்து தடைவிதிக்கும்போது நம்முடைய பாரம்பரிய விளையாட்டை பாதுகாக்கிறதுக்காக நிறைய மக்கள் எல்லாமே குரல் கொடுத்து கொடுத்தாங்க அப்படி குரல் கொடுத்து வைக்கிறாங்க அதை காப்பாத்துறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நம்முடைய பாரம்பரிய விளையாட்டுக்களில் நம்ம வந்து இன்னும் மேம்படுத்தணும் அப்படின்றக்காக இந்தமாதிரி மஞ்சள்தண்ணி ஊற்றுறது க காளையை அடக்குறது பானையை உடைக்கிறது குஸ்தி சண்டை போடுறது சிலம்பம் போடுற சண்டை போடுறது இந்த மாதிரிலாம் நம்முடைய கிராமப்புறத்தோடைய கலாச்சாரத்தை வந்து இருக்குது அதை பாதுகாக்கிறதுலையும் ஊக்குவிக்கிறதுலையும் முக்கியமான பங்கு நம்ம வகிக்கணும் இதை நம்ப குழந்தைகளுக்கு சொல்லித்தரது மூலயமாக வருங்காலத்தில் நம்முடைய பாரம்பரிய விளையாட்டுக்களை அவங்க கண்டிப்பாக பாதுகாப்பாங்க நிறையா பள்ளிகள்லையும் பாடப் புத்தகத்துலையும் கூட பார்த்தம்னா பாரம்பரிய விளையாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அது ஒரு பாடமாகவே வந்து நடத்துகிறோம் எதுக்காக அப்புடின்னா நம்ம கிராமப்புற கலாச்சாரத்தை பாதுகாக்கணும் அப்புடின்றதுக்காகவும் அதை மேம்படுத்தணும் அப்புடின்றதுக்காகவும் தான் இதை நம்ம கொண்டு வந்துகிட்ருக்கோம்